குதிரை சவாரி அப்படின்றது காலபோக்கில் இப்போ நிறைய முன்னேறி இருக்கு முன்னல்லாம் வந்து ஒரு முன்னல்லாம் குதிரையை பயன்படுத்தின அளவுக்கு இப்போ குதிரையை யாரும் பயன்படுத்து பயன்படுத்துகிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்ன இந்த இப்போ இருக்கிற மாதிரி வண்டி இதெல்லாம் எதுவும் இல்லாத காலக்கட்டத்தில் குதிரையை ரொம்ப பயன்படுத்தி மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த போர்கள் எல்லாம் குதிரையை பயன்படுத்தினப்போ அது ஒரு வேகத்துக்காக தான் பயன்படுத்துனாங்க குதிரையை நல்லா வேகமாக ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னாலும் என்ன தான் சிறுத்தை குதிரையை விட வேகமாக ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னாலும் மனிதனுக்கு ஏ ஈஸியாக மனிதன் கூட பழக்கக்கூடிய ஒரு விலங்காக குதிரை இருந்துது அதனால குதிரையை பயன்ப குதிரையை மனுஷன் தேர்ந்தெடுத்தான் குதிரையை வந்து மனுஷன்னோட அந்த வெயிட்டை தாங்க கூடிய அளவுக்கான மிருகமும் குதிரை தான் அப்படின்னும் போது கொஞ்சம் மனுஷனுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கு விலங்காக குதிரை அமைஞ்சுது அதை வச்சு ஒரு இடத்துலருந்து இன்னோரு இடத்துக்கு போகறத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படி தான் காலபோக்கில் ஒரு ஒரு ட்ராவல்காக யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு விலங்கு அப்புறம் அது போருக்காக பயன்படுத்துனாங்க போருக்கு பயன்படுத்தி நிறைய நாடுகள் ஜெயிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு குதிரைப்படை அதிகமாக வச்சுருந்ததுன்னு பார்த்தா ராஜ ராஜ சோழன் தான் அப்படின்னு சொல்லுறாங்க இருபத்தி மூணாயிரம் குதிரை சேனையும் என்னமோ அவர்கிட்ட இருந்துது அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லுது அப்படின்னு போது குதிரை வந்து இப்போ கால போக்கில் குதிரையை பயன்படுத்து ரொம்ப கம்மியாயிருச்சு எப்போ இந்த டூவீலர் கார் அப்படின்லாம் நிறையா கண்டுபிடிப்புகள் வந்ததோ அதுலருந்து குதிரையோட பயன்பாடு ரொம்ப கம்மியாயிருச்சு மனுஷங்க இப்போ யாரும் குதிரைகளை பயன்படுத்துறது இல்லை இப்போ குதிரையை வந்து பார்க்கணுன்னா ஓ பீச்சில் தான் உட்கார வச்சு ரைடு கூட்டுன்னு போகறது அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க சினிமாவில் எதாவது படத்தில் இந்த மாதிரி பழைய காலத்தில் இப்போ இப்போ பொன்னியின் செல்வன்னு ஒரு படம் வந்துது அதில் போன வருஷம் பொன்னியின் செல்வன் படம் வந்தது அதுக்காக அந்த படத்துக்காக குதிரை யூஸ் பண்ணி இருந்தாங்க அந்த மாதிரி படத்தில் தான் ஏதோ ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணுறாங்களே தவிர வாழ்க்கையில யாரும் அந்த அளவுக்கு பெருசாக பழைய காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி எதுவும் பயன்படுத்துகிறது இல்லை இப்போ இதுக்கப்புறம் குதிரை வந்து அதிகமாக பயன்படுத்துவோமா அப்படின்னு கேட்டால் தெரியாது இதுக்கு ரோபோட்டிக்ஸில் வேறு குதிரை வச்சு புதுசாக ரோபோட்டிக்ஸ் மாதிரிலாம் தயாரிக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்கு ஃப்யூச்சரில் அப்படி தயாரிச்சால் குதிரையை யாரும் அது வழக்கமாக எப்படி காட்டில் இருக்கோ அந்த மாதிரி விட்டுவிட்டு மனுஷங்க ஃபுல்லாக இந்த பக்கம் இந்த ரோபோட்டிக்ஸ் பைக் கார் இந்த பக்கமே வந்துருவாங்க அப்படிங்கும்போது குதிரை ஏற்றம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறச்சிக்கிட்டு தான் வருது யாரும் இப்போ குதிரை எல்லாம் பயன்படுத்துகிறது இல்லை போரில் பயன்படுத்தும் போது என்னனா நார்மல் சா சாதாரணமாக ஒரு மனுஷன் சண்டை போட்றதை விட குதிரையை வச்சு சண்டை போடும்போது ஒரு ஒரு வேகம் கிடைக்குது நிறைய ஜெயிச்சுருக்காங்க போரில் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு நாட்லருந்து இன்னோரு நாட்டுக்கு போய் அங்கே சண்டை போடுறது அதெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துருக்கு அந்த காலத்தில் அதனால் போரில் குதிரையை பயன்படுத்துனாங்க